பதினாலு ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூற்று ஒன்றாமாண்டில் அண்ணல் அம்பேத்கார் பிறந்தார் இருபது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகத்துக்குளம் போராட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் கலந்து கொண்டு அங்கு தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தை நடத்தினார் இருபத்தி நாலு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடானது